வணக்கம் சார் ஆக்சுவலி நாங்கள் நேற்றோதான் உங்கள் கிட்டே வந்து பேசியிருந்தோம் எங்களுக்கு வந்து இன்னிக்கு மானிங் கார் வேணும் நாமக்கல்லுக்கு போகிறோம் கொல்லிமலையை சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தோம் நீங்களும் அமுச்சு விட்டீங்க அவங்க டிரைவர் ரொம்ப நல்ல பையனாக இருந்தாங்க எங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பொறுமையாக நாங்கள் எந்தளவுக்கு கேட்டாலும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க வயதானவுங்களாம் இருந்தாங்க அதுவுமில்லாம நிறைய டைம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன்யெலாம் இருந்துச்சு மலை மேலே ஏறுகிறோம் அப்படிங்குறதால ஸோ அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போதெல்லாம் ரொம்ப பக்குவமாக நிற்பாட்டி அவங்க கிட்டே வந்து தண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தென் வந்து எந்தவொரு இடத்துலியுமே ஃபோன் எடுத்து அவரு பேசவே இல்லை ஃபோன் வந்தாலும் ஒரு ஓரமாக நிறுத்தி ரொம்ப அர்ஜெண்ட்டுனால் மட்டும் கால் பேசிக்கிட்டு மற்றபடி ஃபோன் எடுத்து பேசிகிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப பொலைட்டாக நடந்துகிட்டார் ரொம்ப பொறுமையும் கூட உங்களோட சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடுச்சிருந்துது இந்த டிரைவருமே வந்து ரொம்ப பிடுச்சிருந்துது அவரு கரெக்ட்டான பிளேஸ்க்கு கொண்டு போய் இறக்கி விட்டார் கரெக்ட்டாக வந்து டிரைவ் பண்ணிணாரு ரொம்ப பொறுமையாக ஒரு நிதானமாக வயதானவுங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்குற பட்சத்தில் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்யெலாம் வரும்போது ரொம்ப பார்த்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிணாங்க எல்லா இடத்துலியுமே நல்லா சப்போட் பண்ணிணாங்க ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட இதுக்கு உண்மையிலே ரொம்ப நாங்கள் ஃப்ளேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் இன்னும் ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி நாங்கள் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னாலும் ஃபியூச்சர்லேயும் நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் உங்கள் கிட்டேயே ரொம்ப நல்லாயிருந்துச்சு உங்களோட சர்வீஸ்